ஆண்டு ம் பா இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் பயிர் வேணால் இப்போ வந்து எந்த சீசனில் வேண்ணாலும் பயிரிடலாம் ஆனால் எந்த சீசன்லேயும் பயிரிடலாம் ஆனால் இந்த காற்று நேரங்களில் வாழை மரங்களெலாம் வைக்க முடியாது வாழை மரங்கள் அந்தமாதிரி இதெல்லாம் வைக்க முடியாது அதேமாதிரி மழை நேரங்களில் அந்த இந்த நெல் பயிரை அறுவடை இது பண்ணும்போது அது பண்ண முடியாது மழை நேரங்களில் அதை அறுவடை பண்ண முடியாது ஆனால் நெல் பயிரிடலாம் ஆனால் மழை நேரத்தில் அறுவடை பண்ண முடியாது அது ஒரு கொஞ்ச காலம் ஆன பின்னாடி தான் அந்த அறுவடை நெல்லை அறுவடை பண்ண முடியும் வா பார்த்துக்கிட்டீங்கன்னா கடலக்கா வந்து ஆனியில் இது பண்ணி ஆவணியில் இந்தமாதிரி மாதங்களில் அறுவடை பண்ணலாம் அந்த மா அந்த மூணு மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணுற கா இது இது வந்து பண்ணிக்கலாம் இப்போ இது இது பண்ணுறத பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் வெங்காய இது வந்து அவ்வளோவா இது இதாகாது காய் இது எடுத்து அறுவடை பண்ணி இது பண்ண முடியாது ம் இந்த தட்டைப்பயிறு இந்தமாதிரி இதெல்லாம் இந்த வெய்யக் காலங்களில் இந்தமாதிரி எல்லாம் பயிரிடலாம் மழை மழை இதெலலாம் நம்ம அந்த இது மாதிரி பயிரிட முடியாது இது பார்த்தீங்கன்னா இந்த நெல் நெல் பயிர் வந்து எந்த நேரங்கள்லேயுமே நெல் பயிறுங்களை வந்து பயிரிட்டு நம்ம அது மூலிமா நம்ம அதை நெல் இது வந்து அந்த ஒரு அறுவடை காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுன்னே அந்த வெய்ய நேரங்களில் அறுவடை நல்ல நெற்பயிர் காய்ந்த பின்னாடி அந்த வெய்ய நேரங்களில் அந்த அறுவடை பண்ணணும் அதேமாரி தென்னை தென்னை இது வந்து அதுவும் தென்னைமரம் இதை வந்து எங்கே எப்போ வேண்ணாலும் நம்ம அதை தென்னை மரக்கன்று வந்து நம்ம வச்சு அதுக்கு அதை இது பண்ணிக்கலாம் முருங்கை இதுவும் வைக்கலாம் எந்த நேரங்கள்லேயும் முருங்கை இது பூ பூசணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கு அந்த அந்த அந்த சீசன் இந்த தை மாதங்களில் அந்தமாதிரி இதுங்களெல்லாம் பூசணி விதை பூசணிக்காய் இதெல்லாம் அறுவடை பண்ணுவாங்க அவரை எல்லாம் அறுவடை பண்ணுவாங்க இவ்வளோதான் அந்த இந்த காலங்களில் வெயில் காலங்களில் அறுவடை பண்ணுறதுனா ஒரு காலம் அதுதான் தெரியும்